தருமபுரி மாவட்டத்தின் முக்கிய விளையாட்டு வந்து ஹாக்கி ஃபுட்பாலு அதேபோல் வந்து கிரிக்கெட்டு அதிகப்படியான விளையாட்டு வந்துன்னு பார்த்தா ஹாக்கி தான் அங்க பாலகோட்டில் அங்க வந்து டிஸ்டிக் பிளேயரா அத்தனை பேரை தேர்ந்தெடுத்துன்னுக்கிறாங்க இங்கே வந்து நிறையா டிஸ்டிக் வந்து செலெக்ட் ஆகி போயிருக்காங்க பாலக்கோடுன்னு சொல்லப்போனால் ஹாக்கி தான் மீதி தருமபுரி டிஸ்டிக்லன்னு சொல்லப்போனால் அங்கே அதிகமாக வாலிபால் மேட்ச்சு பேஸ்கெட் பால் மேட்ச் எல்லாம் நடத்துவாங்க அதனால இங்கே அதிகப்படியானது வந்து இதுதான் கிரிக்கெட்டும் அதிகப்படியாக இங்கே நடத்துவாங்க முக்கியமானதுன்னு சொல்லப்போனால் ஹாக்கி இங்கே முக்கியமான விளையாட்டுனா ஹாக்கி தான்